ஆ ஆமாம் மேடம்

நீங்கள் எத்தனை பவுன் மேடம் வச்சுருக்கிங்க சரி எவ்வளோ எதிர் பார்க்குறிங்க ஓகே மேடம் கிடைக்கும் நீங்கள் எப்போ வருவிங்க கிடைக்கும் மேடம் நீங்கள் வரையில் ரெண்டு ஃபோட்டோ பாஸ்புக் ஆதார் கார்டு இது மாதிரி கொஞ்சம் ஆதாரங்கள் கொண்டு வாங்க உடனே கிடச்சிரும் மேடம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கிட்டே போயிறலாம் எல்லாரையும் விட வந்து நமக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜு தான் மேடம் நாங்கள் வந்து அதிகமாக வாங்கலை கம்மியாகதான் வாங்குவோம் அதைவிட நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த நீங்கள் கட்டாமல் ரெண்டு நாள் மூன் நாள் தள்ளி போனால் கூட நாங்கள் வந்து ஃபைன் அந்த மாதிரி யெல்லாம் போட மாட்டேன் மேடம் உங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி நாங்கள் சொல்லிருவோம் இந்த மாதிரி டைமாகியிருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு தான் மேடம் வந்து நாங்கள் அடுத்த இதுவே இது பண்ணுவோம் ஆ வாங்கிலாம் மேடம் நைன் ஒன் சிக்சா மேடம்

ஆ கொண்டுவாங்க மேடம் பார்த்து எடுத்துக்கறோம் ஓகே மேடம் வந்து நீங்கள் நகையை க பா காட்டிவிட்டு நீங்கள் வாங்கிவிட்டு போங்க மேடம் பார்த்துட்டு சரிங்க மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம்